ஹலோ யார் பேசுகிறதுங்க ஆமாங்க ஆ எவ்வளோங்க எத்தனை சதுரடிங்க வீடிருக்கு எவ்வளோ கட்டியிருக்கீங்க அதில் ஆ மீதி எட்டுநூறு சதுரடி கட்டணுங்களா சரிங்க முன்னாடி முன்னாடி என்னென்ன ரூம் கட்டியிருகீங்க

ஆ சரிங்கமா வாசல் வந்து கிழக்கு பார்த்த மாதிரியா வடக்கு பார்த்த மாதிரியா எந்த பக்கம் வருதுங்க கிழக்கு பார்த்த மாதிரிங்களா சரி பண்ணிக்கலாங்க மீதி எட்டுநூறு சதுரடி தானே கட்டிக்கலாம் உங்களுக்கு நான் வந்து ஒரு சில பிளானெலாம் காட்டுகிறேன் அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குனு சொன்னீங்கனால் மாடல் அதுபடி கட்டிக்கலாம் இப்போ வந்து ஒரு சதுரடி வந்து நாங்கள் வந்து ரெண்டுலிருந்து ஒன்றரை லட்சத்துலிருந்து ரெண்டு லட்சத்துக்குள்ளே செஞ்சுத்தரோம்மா ஆ அதுக்குள்ளேயே வந்து டைல்ஸு கபோர்ட் ஒர்க்கு பெயிண்டிங்கு பைப் லயனு எலெக்ட்ரீஷியன் வேலை எல்லாமே முடிஞ்சுடும் எல்லாம் ஒரு டூ லேக்ஸ் ஆகிடுங்க சரிங்க படிக்கட்டு அதுலேயே வரமாதிரி நீங்கள் பழசுல படிக்கட்டு கட்டியிருக்கீங்களா இல்லை இப்போ கட்டணுங்களா ம் சரிங்கமா அதுக்கு தனியாக சார்ஜ் ஆகும் அதுக்கு ஒரு ஒன் லேக் அந்தமாதிரி ஆகும் ஆ சரிங்கமா நீங்கள் சொன்னிங்கனால் எந்த நாள் என்னெனு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்க அட்வான்ஸ் பே பண்ணிவிட்டு எந்த மாடல் ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிதோ அதே மாடல் நல்லா கட்டித்தரோம்மா எங்கள் பில்டி நிறுவனத்தை தேர்ந்தெடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கமா